ஸ்டாம்பு காயின் காயின் வந்து நான் சின்ன வயிசில் இருந்தே ஒருரூபா பத்து பைசா இருபது பைசாலாம் எனக்கு சேர்க்கறது ரொம்ப பிடிக்கும் இந்த காயின்னு வந்து நான் எடுத்து வைப்பேன் ஒருரூவா ரெண்டுருவாலாம் இருந்தால் எடுத்து வைப்பேன் அங்கே அங்கே எடுத்து வைப்பேன் சின்ன வயிசில் இருந்தே எனக்கு அந்த காயின் எல்லாம் பிடிக்கும் அப்புறோம் இப்போவும் நான் அந்த காயினை எடுத்து ஒவ்வொருரூபானாலும் எங்கேனாலும் எடுத்து வைப்பேன் ஒரு டப்பாவில போட்டு வைப்பேன் ஒரு அவசரத்துக்கு ஆகுன்னு அப்புறோம் நிறை ஒரு உண்டி கூட ஒரு உண்டியல் சேர்த்தி வைப்பேன் வருஷோம் ஆகர வரைக்கும் ஒருரூவா ரெண்டுருவா போட்டு வைக்கறது என்னோட பிடிக்கும் காயின் வந்து நோட்டாக இருந்தால் இப்போ பத்துருவா செலவு பண்ணிவிடுவோம் இது காயினாக இருந்தால் எங்கேயாவுது அங்கே அங்கே இருக்கிறது எடுத்து சேமிச்சு வைக்கறது எனக்கு ஒரு ரொம்ப பழக்கோம் அது சமையல் அறையிலையும் எடுத்து வைப்பேன் மற்ற வேறு இதுலையும் டப்பாவுலையும் போட்டு வைப்பேன் எல்லா ரூம்லையுமே ஒரு தவளை காயின் எடுத்து வைப்பேன் நான் ஒரு அவசரத்துக்கு செலவாகரத்துக்கு காசு தேவைப்படுது காயினுங்கறதுனால காயின் எடுத்து வைப்பேன் ஆனால் ஒரு காயின் செலவு பண்ணக்கூடாதுன்னு இல்லை அவசர தேவைக்கு செலவு பண்ணிவிடுவேன் ஆனால் காயின் எடுத்து வைக்கிறது எனக்கு பிடிக்கும் கூழாங்கற்கள் வந்து வந்து நான் கடலில் பார்த்துருக்குறேன் சின்ன வயிசில் இருந்தே எனக்கு கூழாங்கல்னா பிடிக்கும் அதை நான் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கூட வச்சி சேகரிப்பேன் ஆனால் அது எதுக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது ஆனால் கூழாங்கல்லு நிறையா எனக்கு பிடிக்கும் அந்த கூழாங்கல் எடுத்து எனக்கு பத்தரமாக எடுத்து வச்சிருப்பேன் நான் எப்போயாவுது கடற்கரைக்கு போனால் எனக்கு ஒரு ஆசை அந்த கூழாங்கல் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கணும் அது டப்பாவில் போட்டு வச்சிருப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் கூழாங்கல் பற்றி எனக்கு வேறு எதுவும் தெரியாது ஆனால் கூழாங்கல் வந்து எனக்கு பிடிக்கும் சங்கு இதெலாம் எடுத்து வச்சிக்கறது என்னோட பழக்கோம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூழாங்கல் வந்து சங்கு மாதிரி இருந்தால் நான் அழகு மாதிரி எடுத்து வச்சிருக்கறது அது ஒரு டப்பாவில் போட்டு வச்சிக்கறது என்னோட பழக்கம்